இன்னும் வ நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஓ பீரியட் வந்தால் அதை கொ பெண்களை ஒதுக்கி வைக்கிறது வீட்டுக்குள்ளேயே விடாம பின்வாசலில் போ பெறவாசலில் போட்டு அவங்களுக்குன்னு தனியாக எல்லாமே கொடுத்து இந்த தீண்டத்தகாதவங்க மாதிரி தான் இன்னும் நடைமுறையில் நடத்திகிட்டு இருக்காங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுறது தப்பு அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவிடாமல் அவங்கள பாதுகாக்கணும் ஆனால் அந்தமாதிரி தெரியாமல் அந் அந்தமாதிரி முன்னோர்கள் வச்சுருந்தத இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எதோ தீண்டத்தகாதவங்க மாதிரி பார்க்கறாங்க அப்படி பார்க்கக்கூடாது அவங்களுக்கு அந்த நேரத்தில் வயிறு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஆரோக்கியமான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் நல்லா களி களி ஐட்டம் உளுந்தங்களி அப் பிறவு ஓமக்களி வெந்தயக்களி இதெல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்தா அந்த மாதவிடாய்யில உள்ள பிரச்சனை எதுவுமே வராது அந்த இந்தமாதிரி சத்தான சாப்பாடு சாப்பிடாததுனால தான் இந்த இப்போ கருப்பை க ம கர்பப்பையில க இந்த கரு இந்த கட்டி நீர்கட்டி அந்த க நீர்கட்டி எல்லாம் ரொம்ப வ வர்றதுக்கு காரணம் அதுமாரி குலந்த இல்லாமல் போகறதுக்கு காரணம் எல்லாமே அந்த சத்தான ச் பொருள் சாப்பிடாதானால தான் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம்மில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்குறது ரொம்ப வெயிட் தூக்குறது இந்தமாதிரி நார்மலாக பண்ணுறதுனால தான் இப்போ யாருக்குமே நார்மல் டெலிவரியே கிடையாது எல்லாருக்குமே சிசேரியனில் கொண்டு போய் விட்டுறதும் அந்தமாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பீரியட் வந்தால் இன்னும் நான் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தும் நம்ம அம்மா வயசில் உள்ளவர்கள் எல்லாம் இன்னுமே நாப்கின் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அதுவும் ஒரு ரொம்ப இதுதான் அது அது நாப்கின் யூஸ் பண்ணி பழகாம இருக்காங்க அப்புறம் நாப்கின்லியுமே காட்டன் பேடாக யூஸ் பண்ணணும் ப்ளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் அதில் இந்த ரசாயனம் தடவி இருக்கிறது இந்த இந்த ஸ்மெல் வராமல் இருக்க இந்தமாதிரில்லாம் ஹார்ஸாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வர்ஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணிவிட்டோன்னா கன்ஃபார்ம் கேன்சருங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே நிறைய பேர்கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லை இல்லை இந்த ப்ராடக்ட் வச்சால் தான் எனக்கு நல்லா இருக்கு இது வச்சால் தான் அப்படி இருக்குன்னுலாம் நிறைய பேர் இன்னும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு ஆர்கானிக்காக வரணும் நல்லா கா ப்யூர் காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்பறமாக அவங்க வந்து நல்ல அந்த நே அந்த டையத்தில் நல்ல சத்தானதாக சாப்பிடணும் அந்த காலத்தில்லாம் அப்படி இருந்துருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒ ஒ ரெகுலராக ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவங்க அந்த இதுக்கு உள்ளே சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க நல்ல ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து உளுந்தங்கஞ்சி அதுக்கப்புறம் பத்து நாள் முடிஞ்சவொன்னே இன்னொரு பத்து நாள் கரெக்டாக உளுந்து என்னென்ன வெந்தயக்களி உளுந்தங்கஞ்சி உளுந்தஞ்சோறு அப்புறம் கருவாட்டுக் குலம்பு மீன் குலம்பு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல் நாட்டுக்கோழி முட்டை இப்படியே ஆறு சத்தானதாக பார்த்து கொடுத்து அந்தமாதிரி நல்லெண்ணெய் அப் அப்படி நிறைய சேர்த்து வளர்த்துருக்கா நல்லா வளர்த்துருக்காங்க அந்தனால தான் அந்த காலத்தில் அவ்ளோக்குள்ளே பெண்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துருக்காங்க கர்பப்பையில எந்த ப்ராபளமும் இல்லாமல் இருந்துருக்கு ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் சாப்புடுறோம் இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லி அந்தமாதிரி சத்தான பொருள்களை சாப்பிட்றதே நம்ம நிப்பாட்டிட்டோம் அதனால் தான் பெண்களுக்கு இப்போ கர்பப்பையில அவ்வளோ பிரச்சனை வந்து இருக்கு கர்பப்பை கேன்சரும் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிட்டு நான் பாதி பேருக்கு நாற்பது வயசுக்கு மேலே கர்பப்பை எடுத்துடுதாங்க ஏன்னு கேட்டால் அதில் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனன்னு சொல்லி கர்பப்பை எடுத்துடுதாங்க எதுக்குனாலும் அந்த அதை எதுக்கு தூக்கி போடணுன்னு நினைக்காம மற்ற உறுப்பை அது தூக்கி போட முடியுமா ஒரு பிரச்சனன்னா அதை உடனே எடுக்க முடியும் இதை எடுக்க முடியுன்னோன்னே எடுத்துடுதா ஆனால் இதை எடுத்த பிறவு தான் நிறைய ப்ராபளமே இருக்குது எடுத்த உடனே சுகர் வந்துருது ப்ரெஷ்ஷர் வந்துருது வெயிட் நிறைய போட்டுருது நமக்கு கர்பப்பை எவ்வளளோ யூஸ்ஸுன்னு தெர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதனால் பெண்கள் எல்லாம் வந்து கர்பப்பைக்கு ரொம்ப இம்பார்டன்ட் கொடுக்கணும் அதுக்கு எவ்வளளோ சத்தான சாப்பிட முடியுமா அது எவ்வளளோ நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும் நம்மளுக்கு ப்ராப்பராக ரெகுலராக பீரியட் வருதா அது எத்தனை டைம் எந்த டையத்தில் ரொம்ப லேட் ஆகுதா பீரியட் எத்த எத்தனை நாளில் இருக்கு அதோட இது எல்லாமே நம்ம கவனிச்சு அதெலாம் பார்க்கணும் இல்லைன்னா எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம அதை கண்டுபிடிக்காம அப்படியே விட்டுருவோம் அதனால் அதை எல்லாத்தையும் ஒரு அவர்னஸ்ஸாக வச்சுக்கணுன்னா அதை நல்லா கண்காணிக்கணும் நம்ம அதுமாரி நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும் அந்த மூண் நாள் நம்ம கொஞ்ச ஓரளவுக்கு மு முடிஞ்சளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நிறைய வெயிட் தூக்குறது அந்தமாதிரி வேலை செய்யாமல் இருந்தாலே போதும் நம்ம அழகா கர்பப்பை பா பாதுக்காக்கவும் செஞ்சுக்கலாம் நம்மக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது நம்ம கொ அது டெலிவரி டைம்லையும் எந்த பிரச்சனையும் வராது வீக்காக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒ நார்மல் டெலிவரி ஆகாது அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு எல்லாமே நல்லாருக்கும் நல்ல நார்மலாகவும் குலந்த பிறக்கும் எந்த ஆ இல்லாமையும் ஆரோக்கியமாக இருக்கலாம் கர்பப்பை இருந்தால் தான் நம்ம பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கமுடியும் நம்ம எல்லாமே ரெகுலராக எல்லாமே நல்லாவும் நடக்கும் எல்லா பிரச்சனையும் எல்லா உறுப்பையையும் பாதிக்காமையும் இருக்கும்